ஹலோ ஹலோ திரு முருகன் திரு முருகன் பேக்கரிலேருந்து பேசுறிங்களா நான் அங்கேங்கேருந்து எங்களுக்கு கொஞ்சம் பழங்கள்லாம் வேணும் ஃப்ரூட்ஸ் வேணும் அதுதான் ஃப்ரூட்ஸ் உங்கள் பேக்கரியில் கிடைக்குமானு சொல்றதுக்காக கால் பண்ணினேன் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் எனக்கு நிறையா ஆர்டர் வேணும் எனக்கு வந்து ஒரு பத்து கிலோ ஆப்பிள் ஒரு ஏழு கிலோ ஆரஞ்ச் அப்புறம் ஒரு நாலு கிலோ கொய்யாப் பழம் இது மட்டும் வேணும் என்ன மேம் நாங்கள் இவ்வளோ தூரம் அதிகமாக கேட்குறோம் எங்களுக்கு ஏதும் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டிங்களா எவ்வளோ பர்சன்டேஜ் மேம் பத்து பர்சன்டேஜ்ஜா ஏன் இதுக்கு மேலேலா பண்ண முடியாதா சரிங்க எவ்வளோன்னு பில் போட்டு கொடு பில் எவ்வளோ சொன்னிங்கன்னால் நான் நாளைக்கு மார்னிங் ஒன்பது மணிக்கு வந்து வாங்கிப்போம் பத்து கிலோ ஆப்பிள் ஏழு கிலோ ஆரஞ்ச் நாலு கிலோ கொய்யாப்பழம்

ஆ மேம் மொத்தமாக எவ்வளோனு சொல்லுங்கள் மூவாயிரமா டிஸ்கவுண்ட்லாம் போய் மூவாயிரம்தானே இல்லை நானே நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் கா காசு கொடுத்துட்டு நானே நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் நாளைக்கே நானே வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் ஆமாம் ஓகே மேம் அது தெரிஞ்சு தான் நான் ஃபோனில் பார்த்துட்டு அதனால் தான் மேம் உங்கள் கடைக்கு நான் ஃபோன் பண்ணிணேன் ஆ சரிங்க மேம் நாங்கள் எது வேணாலும் உங்கள் கடையில் வாங்கிக்கிறோம் ஓகே மேம் நாளைக்கு காலைல நாளைக்கு காலைல நைன் ஓ கிளாக் வந்து வாங்க்கிறோம் மேம்

வேணாம் மேம் நாங்கள் நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதனாலே அப்படியே வந்து வாங்கிக்கிறோம்